இப்போது தோடு போட்டோம் வச்சுக்கோங்க தோடு வந்து எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு சிறிய குழந்தைக்கு வந்து நம்ம தோடு போடும் போது அந்த குழந்த வந்து அந்த தோடும் போடு இதுலேயே மூஞ்சி வந்து அழகாக டிஃப்ரெண்டாக அழகாக இருக்கும் அப்புறம் ஒரு வெள்ளியில் ஒரு தோடு வந்து போடுகிறோம்ன்னா அது வெள்ளியில் போடும் போது அந்த தோடு விட அந்த அந்த பொண்ணுக்கு அந்த தோடு போடும் போது அந்த தோடே ஒரு அழகா இருக்கா அது மாதிரி இப்போ பிளாஸ்டிக்கில் ஒரு இந்த தோடு செஞ்சால் கூட இப்போ பேப்பர்லேயே தோடு செய்கிறாங்க அந்த பேப்பரில் ஒரு டிசைன்னாக ஒரு தோடு வந்து நம்ம காதுக்கு வந்து நம்ம போடும் போது அந்த தோடு வந்து எவ்வளோ அழகாக டிஃப்ரெண்டாக தெரியுது அந்த பொண்ணுக்கு வந்து எவ்வளோ மூஞ்சி வந்து ப்ரைட்டாக அந்த தோடே அந்த அழகு வந்து படுத்துது அது மாதிரி நல்லா இருக்கும் தோடு வந்து போட்டோம்னு வச்சுக்கோங்க அது மாதிரி ஒரு வெள்ளியில் ஒரு தங்கத்தில் நம்ம போடாக்கட்டி ஒரு பிளாஸ்டிக்கில் நம்ம வந்து போட்டால் கூட சிறிய பிள்ளைங்களுக்குல்லாம் ஒரு பிளாஸ்டிக்கில் இப்போல்லாம் சின்ன சின்னயா தோடு டிசைன் டிசைன்னாக தயாரிக்கிறாங்க இப்போ பெருசாகவோ குட்டியாகவோ நிறைய டிசைன் எல்லாம் தயாரிக்கிறாங்க இப்போ கடைலெல்லாம் இப்போ பார்த்தோம்னால் நிறைய வந்து டிசைன் வந்து எப்படி எப்படி மாடெல்லாம் இப்போ நிறைய மாடெல்லாம் வந்திருக்குது இது மாதிரிலாம் தெச்சோம்னால் இது மாதிரிலாம் போடலாம் அப்படின்லான் சொல்லியிருக்காங்க ந நிறைய டிசைன் வந்து தயாரித்து இது மாதிரிலாம் போடலாம் இது மாதிரிலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பேப்பர்லேயே நம்மல்லாம் இப்போ மாடலு மாடெல்லாம் செய்கிறாங்க காகிதத்தில் இது மாதிரி நிறையா வந்து செஞ்சு சிறிய குழந்தைங்களுக்கு வந்து தோடு மாடல் மாதிரி போடுகிறாங்க செயின் மாடல் மாதிரி போடறாங்க பழைய காலத்துலெல்லாம் பாட்டிங்கள எல்லாம் வந்து அல்லக் காது குத்துவாங்க ஃபுல்லாக காது ஃபுல்லாக அல்லக் காது தோடு போடுவாங்க அப்படி போடும் போது ஒரு அழகு பியூட்டியாக இருக்கா அதுக்கப்புறம் அதை சுற்றி செயின் மாதிரி மாடல் போடுவாங்க அந்த செயின் மாதிரி பழைய காலத்துலெல்லாம் போடும் போது ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அது மாதிரி எல்லாம் போடுகிறாங்க குட்டி தோடு பெரிய தோடு அது மாதிரி ஃபுல்லாக காது ஃபுல்லாக தோடு போடுகிறவங்களும் இருக்காங்க அது மாதிரி காது ஃபுல்லாக தோடு போடும் போது அந்த காதுக்கே ஒரு அழகே தூண்டுவிக்குது அது மாதிரி சூப்பராக இருக்குது காது பார்த்தா அழகா இருக்குது அந்த பொண்ணுக்கே நம்ம சைடில் இருந்து பார்க்கும் போது தூரத்தில் இருந்து பார்க்கும் போது அந்த தோடு வந்து போட்டிருக்கறதுனால ஒரு அழகாக டிஃப்ரெண்டு தருது அது மாதிரி தோடெல்லாம் நிறைய போடணும் தோடெல்லாம் சின்ன தோடு அப்படியா பெரிய தோடு போட்டால் ரொம்ப காது வலிக்கும் அப்படின்னா நம்ம குட்டி தோடு வந்து போட்டுக்கலாம் அது மாதிரி தோடு வந்து சிறிய குழந்தைங்களுக்கு வந்து தோடு வந்து போட்டால் நல்லா இருக்கும் குட்டி தோடு பவுன்லெல்லாம் நம்மளால காசு முடியலியா அப்படின்னா சின்ன குட்டி தோடு பவுனில் போடும் போது எவ்வளோ அழகாக இருக்குது அது வெலை கம்மியாக இருந்தாலும் மொட்டு தோடு போடும் போதும் அந்த சிறிய குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக டிஃப்ரெண்டாக இருக்குது அது மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து தோடு போடும் போது அழகாக இருக்கும் பெரியவங்கள்லாம் இப்போ தோடோடயே போட்டுக்கிறாங்களா அவங்க பாருங்கள் பெரிய தோடு போடும் போது எவ்வளோ அழகாக டிஃப்ரெண்டாக இருக்குது அது மாதிரி பழைய காலத்துலெல்லாம் தோடுலாம் நிறைய வகையான தோடுகள் வந்து போட்டாங்க எப்பயோ பழைய காலத்தில் விட இப்போல்லாம் தோடெல்லாம் பேப்பர் தோடு காகித தோடு அப்புறம் பிளாஸ்டிக் தோடு இது மாதிரி நிறைய விதமான தோடுகள் வந்து வந்திருக்குது அதனால இப்போல்லாம் மாடல் மாடெல்லாக தோடு போடுகிறாங்க அங்கெல்லாம் தோடு போடும் போது ஒரு பெண்ணின் வந்து ஒரு தோடில் வந்து அழகுப்படுத்துகிறாங்க அதனால காதுக்கு அணிவது தோடாக இருக்குது இப்போ அல்லக் காதெல்லாம் மேலே மேலே குத்தியிருக்காங்க அது மாதிரி நிறைய வகையான தோடுகள் இப்போ வந்து வந்துருக்கிறனால் தோடு போடும் போதும் அழகை வந்து தூண்டிவிக்குதுன்னு சொல்கிறாங்க இன்னும் முன்னல்லாம் இப்போல்லாம் பேப்பர்லெல்லாம் போடுகிறாங்கல்ல சின்ன சின்ன தோடு நட்சத்திரம் ஸ்டார் போட்ட மாதிரி பூக்கள் போட்ட மாதிரி இலை போட்ட மாதிரி ஹார்ட் போட்ட மாதிரி இது மாதிரி நிறைய வகையான பொம்மை வந்து இதில் வந்து தோடு வந்து தயாரிக்கிறாங்க